புத்தகங்கள் மற்றுன் இல்ல பத்திரிக்கைகள் வலைப்பதிவுகள் செய்திகள் எல்லாமே படிக்கிற பழக்கம் இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா புத்தகம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஹோப் ஒரு ஃபீல் கொடுத்தாலும் ஒரு இமேஜினேஷனில் நம்மளை புத்தகங்கள் வச்சிருந்தாலும் நம்மளை ரியால்ட்டிக்கு கொண்டு வரது இந்த பதிவுகளும் செய்திகளும் பத்திரிகைகளும் தான் என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன என்ன என்ன விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டிருக்கு அப்படிங்கிறது என்ன தான் நம்ம புத்தகங்களுக்கு வந்து நமக்கு புத்தகங்களும் நமக்கு ஒரு சில விஷயங்கள உணர்த்துது அட் த சேம் டைம் வந்து பத்திரிகைகள் படிக்கிற பழக்கம் இருக்குது வலைப்பதிவுகள் நிறையா இப்போ நம்ம நிறையா விஷயங்களுமே வந்து இன்டர்நெட் மூலிமாதாவும் சோஷியல் மீடியா மூலிம் மூலிமாவும் தான் நமக்கு நிறையா விஷயங்கள் நம்ம இப்போ தெரிஞ்சிக்கிறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேஸ்புக் ஆகட்டும் ட்விட்ரு ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இன்ஸ்டன்டாக வந்து அப்டேட் ஆயிடுது நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் அப்படி தான் நியூஸ் எல்லாமே செய்திகள் எல்லாமே படிக்கிற பழக்கங்களிருக்கு